ஹலோ மேம் ஹலோ மேம் நான் வந்து காலேஜ்லேருந்து பேசுறேன் ஐ மீன் நான் காலேஜு ஸ்டூடெண்ட் நான் உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் நான் ட்ரிபிள் இ டிப்பார்ட்மெண்ட் மேம் மேம் ஆக்ஷுவலி வந்து நான் எனக்கு காலேஜில் பேசறத்துக்கு கொஞ்ச இதுவாக இருந்துதுந்தான் உங்களுக்கு இப்போ நான் கால் பண்ணி பேசிட்டுருக்கேன் ஆக்ஷுவலி ட்ரிபிள் இ டிப்பார்ட்மெண்டில் தான் நான் படிச்சிட்டுருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு டூ வீக்ஸில் எக்ஸாம் வரப்போகுது ஆ ப்ராக் ஆ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் வரப்போகுது அங்கே இருக்க எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே சரியாக இல்லை ஸோ அதனால் நாங்கள் இன்னும் ஏ ப்ராக்ட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் முடிக்கவே இல்லை இல்லை யா மேம் ஆனால் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கு ஆ இன்னும் நாங்கள் பாவ் போர்ஷன்ஸ முடிக்கவே இல்லை

ஆ ஓகே மேம் அப்படி முடிக்க முடியல அப்படின்னா எங்களோட ரெக்வஸ்ட்டாக நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து சிஏ எக்ஸாம்ங்கிறதுனால கொஞ்ச தள்ளிப் போட முடியுமா சரி ஓகே மேம் ஆ ஓகே தேங்க் யூ மேம் சரி ஓகே மேம் ஓகே தேங்க் யூ மேடம்